தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தம்பது